ஆமாம் இப்போ இருக்க வாழ்வாதாரத்தில் மின்சாரம் இல்லாமல் இருக்கறது ரொம்ப கஷ்டம் நம்ம ஃபேனாக இருக்கட்டும் லைட்டாக இருக்கட்டும் மீதி வந்து எலெக்ட்ரீஷியன் குக்கர்ஸ் ஃபிரிட்ஜ் ஏசி எல்லாமே இருக்கட்டும் எல்லாமே மின்சார வழியாக தான் வருது மின்சாரத்தை தான் நம்பியும் நம்ப இருக்கோம் கரண்ட் ஒரு தடவை கட் ஆனாலே நமக்கு எங்கேயிருந்து தான் அப்படி வேர்க்க வருதோ தெரியலை அப்படி வேர்க்க வரும் அப்போ இருக்கும் போது நம்ம வெளிச்சத்துக்கு வந்து கேண்டிலோ எமர்ஜன்சி லைட்டோ வெளியில் உட்கார்ந்து காற்று வாங்குறதோ இதை மாதிரி பண்ணிக்கலாம் ஆனால் வாழ் மு வாழ்நாள் முழுவதுமே நம்ம வந்து மின்சாரம் இல்லாமல் இருக்க முடியாது பசங்க படிக்கிறதாக இருக்கட்டும் ஸ்கூல் பசங்க படிக்கிறது காலேஜ் பசங்க படிக்கிறது நம்ம சமைக்கிறதாக இருக்கட்டும் எல்லாமே நம்ம லைட் இல்லாமல் எதுவும் பண்ண முடியாது காற்று இல்லாமல் தூங்க முடியாது அதே மாதிரி மின்சாரம் இல்லாமல் இயங்கவே முடியாது ஃபோன்லாம் நம்ம வந்து சார்ஜ் போடறதுக்கு இது மாதிரிலாம் மின்சாரம் நிறைய இது பண்ணுவது டக்குன்னு கரண்ட்லாம் சில பேர் வீடுலாம் இன்வெர்ட்டர் வசதி கூட நம்ம பயன்படுத்திக்கிறாங்க கரண்ட் இல்லைனா அதே மாதிரி இன்வெர்ட்டர் போட்டுக்கிட்டால் ஃபேன் லைட்ஸ் எல்லாமே நமக்கு வந்து வருது